கோவை மாவட்டத்துலேங்க நல்ல இந்த படித்தவங்களுக்கு தகுந்தமாதிரி வேலைக் குடுக்கணுங்க படிக்காததுக்கு தகுந்தமாதிரி வேலைக் குடுக்கணுங்க நல்ல டிகிரி படித்தவங்களுக்கெல்லாம் எதோ ஒரு மாதம் முப்பதாயரூவா சம்பளம் கொடுத்தா தான் கட்டுப்படியாகுங்க எதா படிப்புக்கு எதுவும் கூலியாவது கிடைக்குங்க டெய்லியும் ஒரு ஆயரருவா கூலி படிக்காதவங்களுக்கு வந்து ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்தா எதோ ஒரு அளவுக்கு அவங்களுக்கு அந்தத் தொழில் கரெட்டாக அவங்க செய்கிற வேலைக் கரெட்டாக போகுங்க அப்பறம் வந்துங்க இந்த ஏரியாவில் வந்து கிராமத்தில் எல்லாம் வந்து எதோ ஒரு கம்பெனியோ எதோ ஒன்று கட்டி எதாது அங்கே வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு முன்னூறு பேருக்கு நானூறு பேருக்கு வேலை அங்கங்கே கொடுத்தா அந்தந்த ஏரியா கொஞ்சம் டெவலப்பாகுங்க நம்ம வந்து டவுனில் வந்து இங்கேருந்து போகணுமன்னால் கோயமுத்தூரெல்லாம் போகணுமுன்னால் நாற்பது கிலோமீட்டர் பக்கம் வருதுங்க அங்கேக் காலையில் போயிட்டு நைட்டு வந்து செஞ்சிட்டெல்லாம் வரமுடியாதுங்க இங்கே வந்து அந்தந்தக் கிராமத்தில் வந்து ஒரு முன்னூறு பேருக்கு நானூறு பேருக்குச் செய்கிற மாதிரி எதோவொரு க பனியன் கம்பெனியோ அது வேஸ்ட்டு காட்டன் மில் அந்தந்த ஏரியாவுலேருந்தோ ஒரு பெண்களுக்கு ஒரு நானூறுரூவா ஒரு முன்னூறுரூவா சம்பளம் வரும்போது வேலைக்குப் போயிட்டு வரலானு ஒரு உத்தேசம் இருக்குங்க இந்த படித்தவங்களுக்கெல்லாம் வந்து முன்னூறுரூவா சம்பளத்துக்கு நானூறுரூவாய்கெல்லாம் போனால் என்ன கட்டுப்படியாகும் இந்த கூலி வேலைக்கெல்லாம் போய் செய்ய முடியாதுங்க டிகிரி படித்துட்டு அதனால் அந்தந்த ஏரியாவில் கொஞ்சம் டெவலப் செஞ்சுங்க சரி படித்தவங்களா நீங்கள் இந்த தொழில் செய்ங்க படிக்காதவங்க நீங்கள் இந்த தொழில் செய்ங்கனு சொல்லி செஞ்சுக் கொடுத்தா அந்தந்த ஏரியா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இது வந்து ஒரே ஏரியாவில் இருக்கபோய் போய் வரதுக்குச் சிரமமா இருக்குதுங்க ஒரு வண்டிக்கு பெட்ரோல் அடித்துட்டு போய்ட்டு வரணுமுன்னால் ரெண்டு லிட்டர் பெட்ரோல் அடித்தா இரநூறுவா ஆகுதுங்க அவங் கொடுக்குறதும் ஐநூறுரூவா கொடுக்குறானுங்க அதை வச்சுச் சாப்பிட்டு டிகிரி படித்துக் கொண்டு வந்து என்னடா வேலைக்குப் போய் சம்பாரித்து வரேன்னு வீட்டில் கேட்குறபோதுக் கஷ்டமாக இருக்குதுங்க அதனால் உழைப்புக்குத் தகுந்த ஊதியம் இல்லைங்க அந்தந்த ஏரியாவில் வந்து ஒன்று செஞ்சுப் படித்தவங்களுக்கு அதைச் செஞ்சுக் கொடுத்துப் படிக்காதவங்களுக்கு இந்தமாதிரி செய்யச் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இனி வந்து நம்ம மாவட்டத்தில் கொஞ்சம் டெவலப் பண்ணணுமுன்னு இந்தமாதிரியெல்லாம் பண்ணால் கொஞ்சம் மாவட்டம் நல்லாயிருக்குங்க அதனால் இந்த நெசவுத் தொழிலுக்கெல்லாம் வந்து எதோ கொஞ்சம் ந நெய்கிற ஆட்களுக்குக் கொஞ்சம் மானியம் கொடுத்து லேட்டஸ்ட்டாகப் பண்ணுங்கள் அந்த பழையக்காலத்துமாதிரி பண்ணாதீங்க அப்படினு சொன்னால் அந்தத் தொழில்காரருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க விவசாயிகளுக்கு அப்படித்தான் இந்த நாகரிகமாக எல்லாம் கொஞ்சம் விவசாயம் பண்றதுகெல்லாம் வந்துருக்குதுங்க அறுவடைச் செய்கிறக்கு இந்தமாதிரி வயல் கட்டுறதுக்கு இந்தமாதிரி மிஷினுக்கள்லாம் வந்துருக்குது இதனால செய்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்குக் கொஞ் இதாக இருக்குதுன்னு இந்தமாதிரியெல்லாம் செஞ்சுக் கொடுத்தா விவசாயமும் நல்லாயிருக்குங்க நெசவாளர் பிரச்சனை நல்லாயிருக்கு கூலிக்காரரு நல்லா பிழைப்பாருங்க நம்ம ஏரியாவில் வந்து ரொம்ப டவுனுக்கு போய்ட்டு வரதுக்கெல்லாம் இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு போய் வரதுக்கு பஸ் சார்ஜுகே பற்றாதுங்க இன்றைக்கி அதுதான் அந்தந்த ஏரியாவில் செஞ்சாங்கன்னால் அந்தந்த இருக்கிறனுக்குப் படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது நல்லாயிருக்குங்க